வணக்கங்க என் பேர் பூஜா நான் என்னோட அம்மா அப்பா அண்ணா கணவர் எல்லோரும் ஒரு நாள் உங்கள் உணவகத்துக்கு சாப்பிட வந்தோம் நீங்கள் எல்லோரும் போடுற மாதிரி காலையில் இட்லி தோசை மதியம் சாப்பாடு நைட்டு பரோட்டா இட்லி தோசை அசைவ உணவுகள் இப்படி கொடுக்குறீங்க இதனால் வந்து மனுசங்க எல்லோருமே வந்து சாப்புடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இது எல்லாம் நார்மலாக எல்லா இடத்துலயும் பண்ணுற மாதிரி சாதாரணமாக பண்ணுற மாதிரிதான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் இந்தமாதிரி நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வந்து மாற்றுனீங்க அப்படினா இன்னும் உங்கள் கடைக்கு நிறைய பேர் வருவாங்க ஏன்னா உங்களோட கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுச்சி சுவையில் வந்து ரொம்ப சிறந்த கடையாக இருக்கறதுனால தான் நான் உங்களோட உணவகத்துக்கு இதை சொல்லணும் நெனைக்குறேன் இதை நீங்கள் நியாபகம் வைச்சிக்கிவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அதனாலதான் நான் வந்து இதை பதிவு செய்து உங்களோட உணவகத்தோட ஆப்புக்கு ஆப்புக்கு வந்து நான் அனுப்பலாம் அப்படின்னு நெனைச்சிட்ருக்கேன் அதனாலதான் நான் சொல்கிறேன் சாதத்தில் கம்மஞ்சோறு பருப்பு சாதம் குதிரவாலி கண்டந்திப்பிலி ரசம் சக்கரை பொங்கல் இப்படி கொஞ்சம் போடுங்கள் பாரம்பரிய உணவாகிய திணை திணையரிசி உப்புமா ஆவாரம்பூ இட்லி முடக்கத்தான் கீரை தோசை இதெல்லாம் வந்து காலை நேரத்தில் நீங்கள் குடுக்கலாம் இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒன்று அப்பறம் தூதுவளை துவயல் தூதுவளை துவையல் பிரண்டை துவையல் அப்றம் அசைவ உணவுகளில் நாட்டுக்கோழி சூப்பு மீன் நண்டு இறால் கருவாடு இது எல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க இங்கே வந்து நல்லா எல்லோருக்குமே கொடுக்குற மாதிரி கரெட்டான நேரத்துக்கு வந்து கொடுக்கிற மாதிரி பாத்துக்கங்க சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் அஜினமோட்டோ சேக்காமல் இருங்கள் அப்றம் ஆட்கள் வந்து ஆட்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குறதுனால இன்னும் கொஞ்சம் ஆட்கள் வந்து சேர்த்து உங்கள் கடையை வந்து நீங்கள் நல்லா பண்ணலாம் நானும் வருவேன் என்னோட சேர்ந்து மக்கள் எல்லோருமே உங்கள் உங்களோட உணவகத்துக்கு அதிகமாக வருவாங்க அதனால நிறைய லாபம் கிடைக்கும் உங்களோட உணவகத்துக்கான ஆப்பில வந்து நான் வந்து அனுப்புறன் நீங்கள் அதை வந்து பார்த்து கேட்டு தெரிஞ்சிக்கங்க